எனக்கு சினிமா நட்சத்திரங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னா தளபதி விஜயும் ராஷ்மிகா மந்தனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் அவர பார்த்து நான் நிறைய இன்ஸ்பையர் ஆயிருக்கேன் அவரோட மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பையர் ஆயிருக்கேன் அவரு நிறைய ஸ்டேஜில் பேசுவார் சன் டீவி ஸ்டேஜில் வந்து நிறைய இன்ஸ்பையரான மோட்டிவேஷனான இதெலாம் நிறைய ஸ்பீச் குடுப்பார் அப்புறோம் எங்கள் ஊர் கிருஷ்ணகிரியில வந்து ஆல்ஸ் ஹோட்டலில் வந்து விஜய் சேதுபதி வந்தார் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து செகேண்ட் ஆக்ட்டர் அ அவரையும் நான் நேரில் பார்த்துட்டேன் மீட் பண்ணிவிட்டேன் போனவொன்னே அவரை பார்த்தோன்னே கைகொடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சிரியமாக இருந்துச்சு எனக்கு வாய் பேச்சே வரல அவ்வளோ நான் ஹேப்பியாயிவிட்டேன் சாரை பார்த்தோன்னே இப்போ வந்து டிவியில பார்க்குறது வேறு விஷயம் நேரில் போய் ஒரு ஆக்ட்டரை சந்திக்கிறது அப்படின்றது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அவங்கள்லாம் நிறைய அவங்களுக்குலாம் நிறைய மீட்டிங்ஸ் நிறைய மூவிஸ்ஸு இந்தமாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால வந்து நான் அதெல்லாம் போயிவிட்டு மீட் பண்ணிருக்கேன் எனக்கு இப்போருக்க ஆசை என்னன்னா தளபதி விஜய போயிவிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் என்னோட ட்ரீம்